மின்சார வாரியத்திலிருந்து ஒரு முக்கியமான மின்னஞ்சலை நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் இன்னும் அது எனக்கு கிடைக்கல நான் இன்னொரு முறை சரிபார்க்க விரும்பு விரும்புகிறேன் சேவை துறையை அழைத்து நான் என்ன கேட்பேன்னா ஐயா வணக்கம் எங்கள் வீட்டில் சரியான முறையில் மின்சாரம் மின்சாரம் தொகை காட்டப்படவில்லை அதிகமாக காட்டுது அந்த மீட்ரு பெட்டி வந்து சரியாக இல்லை அது கொஞ்சம் பழுது பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் லெட்ரு கொடுத்துருந்தேன் அவங்க வர்றேன்னு சொல்லி லெட்ரு போடணும் வர்றேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இன்னும் அவங்க வரல எனக்கு எரநூறுபா கரண்டு பில்லு வர்றது அறநூநூவா ஆயரரூபா வருது அதனால நீங்கள் என்ன ஏதுன்னு எனக்கு கடிதத்தின் மூலம் அதை சொல்லுங்கள் மின்னஞ்சல் அந்த முகவரி இருக்கிறத சரி பார்க்குறதுக்கு நாங்கள் இப்போது வேறு வீடு மாற போகிறோம் ஸோ அதே முகவரியில் தான் அந்த மின்னஞ்சல் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேக்கிறோம் இந்த வீட்டோட முகவரியில் நாங்கள் மின்னஞ்சல் கொடுத்துருந்தோம் அடுத்த கலைஞர் ஸ்டீட்டு கலைஞர் தெருவில் வந்து இப்போ நாங்கள் புதிதாக அடுத்த வாரம் போகப்போறோன்னு சொல்லி லெட்ரு போட்டுருந்தோம் போட்டு மின்னஞ்சலை மாற்றி தரும்படி கேட்டுகொள் கேட்டோம்